நடைப்பயணம் செய்யும்பொழுது காடுகள் மலைப் பிரதேசங்கள் மிகவும் பிரகாசமாக எங்களுக்குப் பிடிக்கும் மலை சார்ந்த பகுதிகளும் அந்த சூரிய அஸ்தமன ஒளிகளும் நன்றாக எங்களுக்குப் பிடிக்கும் இதுப்போல நல்ல ஒரு நடைப்பயிற்சியும் சூரிய அஸ்தமும் போன்றவைகளை நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் இயற்கையை ரசித்து கண்டு இருக்குங்க